எங்கள் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் பார்த்தீங்கன்னா டிவியை சொல்வேன் ச ஸ்மார்ட் டிவி வச்சு இருக்கிறேன் அது வாங்கினதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராயிட் டிவி இருக்கற எல்லா ஃப்யூச்சர்ஸ் அதாவது பயன்பாடுகள் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் யூடியூப் பார்க்கறது வீடியோ பார்க்கறது நம்ம பென்ட்ரைவ் மூலிமா பார்க்கறது வீடியோ பார்க்கறது படங்கள் பார்க்கறது எல்லாமே அதில் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டு ஆ இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுபோக நம்ம வந்து த்ரீ டி வீடியோஸ் கூட பார்த்துக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது ஸ்மார்ட் வாஷிங் மிஷின் அது வந்து துவைக்கிற வேலை மட்டும் இல்லாமல் அது புழுஞ்சு கிட்டேத்தட்ட காய வைக்கிற வேலை வரைக்கும் பண்டு ப பார்த்து கொடுத்துரும் ஃப்ரெண்ட் லோட் வாஷிங் மிஷின்னு அது எதுக்குன்னா அம்மாவுக்கு வந்து வீட்டில் துவைக்கிறவுங்க அம்மாவுக்கு வந்து வேலையும் அந்த நேரத்தையும் மிச்சம் பண்ணி கொடுத்துரும் நிறையவே மிச்சம் பண்ணி கொடுத்துரும் அப்புறோம் கம்ப்யூட்ரு வெச்சு இருக்கிறேன் ஹெச்பி லேப்டாப் வெச்சு இருக்கிறேன் பிவிலியான் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய படிப்பு சமந்தமான வேலைக்கும் பொழுதுபோக் சந் சமந்தமான வேலைக்கும் தான் வாங்கினது அது வாங்கி இதெல்லாமே வாங்கி ஒரு மூணு வருஷமே ஆச்சு நல்ல இப்போ பயன்பட்டுட்டு இருக்குது அப்புறோம் இண்டக்ஷன் வெச்சுருக்கோம் இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது கேஸ்ஸு திடீர்னு எரிவாயு தீந்துடுச்சு வீட்டில் அப்படின்னாலும் இண்டக்ஷன் போட்டு நாங்கள் சூடு பண்ணிக்கலாம் தண்ணி காயை வக்கிறது டெய்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும் பாத்தரம் வந்து அவ்வளோக்கா சூடாகாது பாத்தரம் அடியில் மட்டும் சூடாகும் டக்குனு அவசரமாக கிளம்பர டைமுக்கு டக்குனு பாத்திரத்தோடே நம்ம தூக்கிட்டு போயிக்கலாம் சூடான சூடெல்லாம் ஆகாது அவ்வளோ அண்டு